எங்கள் மாநிலத்தில் உள்ள கலை மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாக்க உள்ளூர் ம கலைஞர்கள் என்னென்ன பண்ணுறாங்கனா தங்கள் தங்களுக்குள்ளே ஒரு குழுவை உருவாக்கி ஃபினான்சியல் இஷ்யூ ஏற்பட்டால் இதுபோல் அவங்களுக்குள்ளே பேசி அதை சரி பண்ணிக்கிறாங்க இப்போ கலைங்கிறது வந்து டான்ஸ் அப்புறம் இசை மட்டும் இல்லாமல் கைவினைப்பொருட்கள் செய்கிறது பொம்மை செய்கிறது சிற்பங்கள் வடித்தல் இதுபோன்ற அப்புறம் ஓவியம் வரையுறது இது எல்லாமே வந்து கலையை சார்ந்தது தான் இப்போ இந்த கலையை வந்து அழியவிடாமல் இதுக்கப்புறம் வர தலைமுறைகளுக்கும் சொல்லிக்கொடுக்க தனியாக ஒரு குழு ரெடி பண்ணி அவங்களுக்குன்னு தனியாக சொல்லிக்கொடுக்க இப்போ இப்போ நாங்கள் அவங்க செய்கிறதையும் அவங்களோட குழந்தைங்க அவங்களோட எதிர்கால சந்ததிகள் அது எல்லோருக்குமே சொல்லித்தர ஒரு ஒரு குழுவை ரெடி பண்ணி எல்லாமே பண்ணுறாங்க இப்போ இது வந்து மக்களிடையே அவார்னஸ் கொடுக்குறதுக்காக தனியாக ஒரு மீட்டிங்கெல்லாம் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு அவார்ஸ்ன அவார்னஸ் பண்ணுறது இதுப்போல் இது நம்மளுடைய கலாச்சாரம் இதெல்லாம் அழியக்கூடாது இது எல்லாத்தையும் நாம்தான் பார்த்துக்கணும் சொல்லிட்டு இது ஒரு மக்களிடையே தெரிவிக்கிறதுக்காக ஒரு அவார்னஸ் கிரியேட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு எக்ஸிபிஷன் இப்போ நம் கைவினைப் பொருட்கள் பொம்மை சிற்பங்கள் இது எல்லாத்தையுமே ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி ரெடி பண்ணி அது மக்களிடையே காண்பிக்கிறது மூலமாக மக்களும் தன்னார்வலர்களா வந்து இந்தமாரி கலைகளை கற்றுக்கணுன்னு ஆர்வப்பட்டு வந்து எல்லாத்தையும் கற்றுக்குவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அவார்னஸ்ஸை கிரியேட் பண்ணுறாங்க ஸோ இது மூலிமா எங்கள் மாநிலத்தில் உள்ள எல்லா கலைஞர்கள் என்னா பண்ணுறாங்கனா ம பாதுகாக் கலைகளை காப்பாற்றுறதுக்கு இதுப்போல் வழிகளை செய்து வருகிறார்கள்